தர்மபுரி கல்வி வேலைவாய்ப்பு வந்து கலைஞர் பீரியட்டில் இருந்தே வறுமையை ஒழிப்புன் திட்டன்றது புதுவாழ்வு அப்படின்ற ஒரு திட்டம் வந்துச்சு அந்த திட்டத்தின் மூலிமா மேஸ்திரிங்களுக்கு டிரைவருங்களுக்கு செங்கல்சூலைகாரருக்கு மட்டை பின்னறவங்களுக்கு புளி பதப்படுத்துவது அதை எல்லாம் அந்த வேலை வாய்ப்புலாம் கொடுத்தாங்க ஆனால் கைத்தொழில் தொழில் சிறு தொழில் தான் பெரிய பெரிய கம்பெனிங்கள்லாம் இல்லை அந்த சிறு தொழில் அது மூலிமா நிறைய பேர் வெற்றியடைஞ்சிணுக்கறாங்க நாங்களே எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிணுக்கிறோம் வாங்கி கொடுத்துணுருக்கறோம் வெற்றியடைஞ்சிணுருக்காங்க அது தையல் மெஷின் கொடுக்கறது எல்லாமே இளைஞர்களுக்கு எது எந்தெந்த ஒரு டிரைவிங்கு நிறைய அப்பறம் ஜேசிபி டிரைவர் அது தான் நிறைய இருக்குது வீடு தேடி திட்டம் ஒரு அமைப்பு ஒன்று வந்துச்சு அந்த கொரோனா காலத்தில் அதுக்கு நன்றி நம்ம இருக்கிற க ப இப்போ குழந்தைங்கலாம் விளையாடாமல் போய் அவங்க அவங்க ஒரு ஒரு பத்து பிள்ளைங்களை வெச்சு அவங்க நடத்துகிறாங்க அதுவும் இருக்குது நன்றி